ஹலோ சார் வணக்கம் ஹலோ ஆமாம் சொல்லுங்கள் சார் ம் அது நான் வெளியே போயிருந்தேன் சார் எனக்கு ஒரு அர்ஜெண்டு ஒர்க் இருந்தது அதனால் வர முடியல என்ன சார் எதாவது ப்ராப்ளமா சொல்லுங்கள் ஆமாம் சார் கொஞ்சம் மார்க்குலாம் கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்துருந்தான் அவனுக்குக் கொஞ்சம் உடம்பு சரி இல்லாமல் இருந்துச்சு அதனால் இந்த எக்ஸாம் வந்து கொஞ்சம் சொதப்பிட்டான் நீங்கள் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அடுத்த தடவை கொஞ்சம் நல்ல மார்க் வாங்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது நானும் வீட்டில் கொஞ்சம் படிக்க வைக்கிறேன் வீட்டில் வந்தால் கொஞ்சம் படிக்கிறான் நீங்களுமே நிறைய ஹோம்ஓர்க்லாம் நிறைய கொடுக்கறீங்கல்ல அதனால் அவன் வந்து ஒர்க் லோட் ஜாஸ்தியாக இருக்கறனால அவன் டையர்டாக வீட்டுக்கு வந்து படுத்துகிறான் நீங்கள் கொஞ்சம் அவனை மோட்டிவேட் பண்ணீங்கன்னால் அவன் அடுத்த தடவை நல்ல மார்க் வாங்குவான் இல்லை சார் இல்லை சார் நாங்கள் எந்த பிள்ளைங்களையும் டியூஷனுக்கு அனுப்புறதில்லை வீட்டில் வச்சி தான் படிப்பாங்க பிள்ளைங்க ம் படிப்பான் சார் அவன் அவனுக்கு கொஞ்சம் இப்போ இடையில சிக்காக இருக்கறதுனால் அவனால் படிக்க முடியலை நீங்கள் கொஞ்சம் வந்து அவனை மோட்டிவேட் பண்ணுங்கள் அவன் நல்ல மார்க் வாங்குவான் அவன் நல்ல மார்க் வாங்கிறதும் வாங்காததும் உங்கள் கையில் தான் இருக்குது சரிங்க சார் சரிங்க சார் ம்